ஆ சொல்லுங்காள் சார் ஆ ஆமாம் சார் நாங்கள் தான் சொல்லுங்கள் ப்ராஃபிட் தான் சார் லாஸ்ஸை பொறுத்தெல்லாம் இது பண்ண மாட்டோம் ப்ராஃபிட் தான் ஒரு ரெண்டு ஏக்கரில் வைச்சுருக்கோம் சார் ரெண்டு பண்ணை மாதிரி இங்கிட்டு ஒரு பண்ணை அங்குட்டு ஒரு பண்ணை மாதிரி ரெண்டு ஏக்கரில் வைச்சுருக்கோம் சார் ஆ ஆமாம் சார் அப்படியே வளர்த்து விற்கிறது தான் இது ஆர்டிஃபிசியல்லாம் இல்லை சார் நே அ இயற்கையாக கொடுக்குறேன் சார் இந்த மூலிகை அப்புறம் அரிசி இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக இது பண்ணுறது தான் சார் நம்ம கிட்ட ஆர்டிஃபிசியல் எதுவுமே கிடையாது சார் நம்மள்கிட்ட எல்லாமே நேச்சுரல் தான் ஆ ஆ ஃபேமிலியில் தான் சாரு அப்பாவும் நானும் பார்க்குறோம் சார் அப்பாவும் நானும் தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு அப்பா பார்த்துட்ருந்தாங்க சார் அப்புறம் நான் கண்ட்டினியூ பண்ணிகிட்டிருக்கேங்க சார் இப்போ ஆ அதெல்லாம் இல்லை சார் அந்தக் கோழில இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்மள்கிட்ட கிடையாது சார் நம்ம வந்து நேச்சுரலாக இது பண்ணுறது தான் சார் நம்மள்கிட்ட கோழி வாங்கினா அது இந்த செத்து போகும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்கள்ல சார் அந்த மாதிரிலாம் ஆகாது நம்ம அப்படியே நம்மள்கிட்ட கோழி வாங்கினா அப்படியே மெயின்டைன் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம இது பண்றதை பொறுத்து தான் இருக்குது புரியிலை சார் அது இது கண்ணை பார்த்து சரி பண்ணுறதுதான் அது கண் கண்ணை பார்த்து

தெரிஞ்சிக்கிறது மாதிரியா சார் ஆ ஓகே சார்